நெசவு தொழில் விவசாய தொழில் மாதிரி நெசவு தொழிலும் ரொம்ப நலிவடைந்து வருகிறது இதை காப்பாத்துறதுக்கு பொதுமக்களும் இளைஞர்களும் முன் வரணும் ஆனால் நெசவுத்தொழில் நெசவாளர்களுக்கு ரொம்ப கூலியும் கம்மியாக இருக்குது நவீனாமான புது டிசைனும் இல்லை இப்போது எல்லாம் பொருளும் துறையில் போகிறதுனால நெசவுத் தொழில் ரொம்ப மோசமடைந்து வருகிறது நெசவுத் தொழிலுக்கு உண்டான அட்வான்ஸ் மாடல்கள் நிறைய வரணும் பொதுமக்களும் அதை நெசவுத் தொழிலை விரும்பி வரணும் அதுக்குண்டான கவர்மண்ட் சட்ட உதவிகள் இஎஸ்ஐ பிஎஃப் நிறைய நிறைய உதவித்தொகை மக்களுக்கு தரணும் அதை ஊக்குத்தொகை மாதிரியும் தரலாம் நெசவுத் தொழிலுக்கு உண்டான உத்தியோக கிஃப்ட் நிறைய இளைஞர் வர்றதுக்கான பயிற்சிப் பள்ளிகள் காலேஜ் இந்தமாதிரி நிறைய நிறைய எடுக்கலாம்